ஒருத்தருக்கு கை கால் உடஞ்சிருச்சின்னா அவருக்கு முதல்ல நாம் போய் ஹெல்ப் பண்ணணும் ஆ ஹெல்ப் பண்ணிணோம் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல மாவுக்கட்டு போட்டு ஒரு நாட்டுக்கோழி முட்டையை இது பண்ணி பூசிவிட்டு அவங்களுக்கு கட்டு போட்டு பக்குவமாக படுக்கவச்சு அவங்களுக்கு உண்டான பணி அதாவது பணிவிடை செய்யணும் செஞ்சிக்கிட்டே இருந்தோம்மா அவங்களுக்கு சீக்கிரம் கால் நல்லா குணமாகும் பிரண்டை முட்டை பாசிப்பருப்பு இது மாதிரி அவங்களுக்கு கை கை கால் உடைஞ்சவைங்களுக்கு அது நல்லா சமைச்சி கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படின்னா கை கால் உடைஞ்சவைங்களுக்கு கையிக்கு அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்மா அவங்களுக்கு உண்டான ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு அப்பப்போ கை உடைஞ்சி போச்சு அப்படிங்குற குறைகள் இல்லாத அவங்களுக்கு நம்ம பக்குவமாக குணப்படுத்திக்கிட்டே குணமாகிறத்துக்கு உண்டான அவங்க செயல் முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் அவங்க சீக்கிரம் குணம் அடைவாங்க அவங்கள தாயப்போல அவங்கள பார்த்துக்கணும்